ஸோ சட்ட அமைப்பில் பார்த்தீங்கன்னா பாராபட்சமாக இருக்காங்க ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு ஏஜ்ஜிக்கும் அது வந்து டிஃபர் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு அதாவது குழந்த பசங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு அதேமாதிரி லேடிஸ்சுக்கு அதுமாதிரி வயதான லேடிஸ்சுக்கு இந்தமாதிரி பாரபட்சம் பார்க்குறாங்க பட் அப்படி பார்த்துமே சில நேரங்களில் அவர்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இல்லை சில நேரங்களில் பொய் சாட்சிகள் வருது சில நேரங்களில் ஓகே விட்டு கொடுத்துருவாங்க சில நேரங்களில் மிரட்டி அதை பறிச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த ஜஸ்டிஸ்ஸே வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படியுமே வாங்கினாலுமே அவங்க வந்து அதை போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும் அதை ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து இந்தமாதிரி பாராபட்சம் அப்படி இல்லைன்னு நம்ம வந்து அதை நினைக்கவே முடியாது நிறைய சலுகைகள் பாரபட்சம் குழந்தைங்களுக்கு இருக்குது ஏன்னால் அப்பா அம்மாவால் குழந்தைங்க சஃபர் ஆகக்கூடாதுங்றதுனால இந்த சட்ட திட்டம் இருக்குது அதேமாதிரி ஹஸ்பெண்ட் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் லேடிஸ்க்கும் இருக்குது லைக் இப்போது இப்போ இருக்கிற சீசன் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்த அளவுக்கெல்லாம் இருக்காங்களான்னு தெரியல ஆனால் இது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பேக் இருந்தது இப்போ ரீசெண்ட்டாக வந்து எதுவும் மாறலை பட் அந்த அளவுக்கு மாறாமலும் இல்லை அப்படிதான் இருக்குது அது சரி வந்து எல்லாேருக்குமே பயன் தரக்கூடியதாக மாறணும் இது அப்போதான் வந்து அது மேலே நம்பிக்கைன்னு ஒன்று வரும் சில பேருக்கு நம்பிக்கையே இருக்காது எதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போய்கிட்டு நம்பிகிட்ருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதுவும் தப்புதான் ஏன்னால் அவங்களோட லைஃப்பில் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இந்தமாதிரி நடந்திருக்கும் அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு அப்படி இருக்குது நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூ பட் அதை பேசிக்கூட தீர்த்துக்கலாம் பேசி தீர்க்காத விஷயம் எதுவுமே இல்லை இங்கே கஷ்டம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நியாயம் வேணும்னால் நம்ம அதை போராடிதான் வாங்க வேண்டியதாக இருக்குது அது வேறு வழி இல்லை இங்கே ஏன்னால் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு கலியுகங்றதுனால நம்ம நமக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம கேட்டுதான் வாங்கி ஆகணும் தேங்க் யூ